என்னை பொறுத்தவரைக்கும் நான் பைக்லெலாம் எங்கேயும் அவ்வளவா போனதில்லை போலே அப்படிங்கறத விட பைக் நான் அவ்வளவா ஓட்ட மாட்டேன் ஏனால் எனக்குப் பிடிக்காது அடுத்து நான் போகணுங்கிற ஆசை இருக்கிற இடம் அப்படினு பார்த்தா நம்ப இந்தியா அளவெல்லாம் வேணாம் நம்ப தமிழ்நாட்ல இருக்ககுள்ளே கொடைக்கானல் அந்த மலைப்பிரதேசத்துக்கு போகணும் அதில் வண்டிலியே போய்விட்டு வண்டிலியே வண்டிலியே தான் மலையில் போகணும் அப்படிங்கற ஒரு ஆசை அது நல்லா இருக்கும் அந்த சுத் நான் பஸ்ஸில் போயிருக்கேன் பஸ்ஸில் நிறையா வாட்டி போயிருக்கேன் பஸ்ஸில் போகிறப்ப இந்த சைடில் இருக்க அந்த செடி கொடி அந்த மண் வாசனை அந்த மலை மலையில் அந்த சாரல் அந்த மலை மலையே வந்துட்டு அழகா தான் இருக்கும் நம்ப வண்டியில் போகிறப்போ ஸோ அது ஒரு எனக்கு ஒரு ஆசை வந்து வண்டியில் போகணும் வண்டியில் வந்துட்டு நம்ப மலைப்பிரதேசத்துக்கு போனால் இறங்கி இறங்கி எங்கே ஊட்டி கொடைக்கானல் நீலகிரி அந்த மாதிரி ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போகணுன்னு தான் ஒரு ஆசையே தவிர மற்றபடி வண்டியில் அந்த மாதிரி வேறு எங்கேயும் போகணுன்னு ஆசை கிடையாது அப்படினா கொடைக்கானல் போகலாம் ஊட்டி போகலாம் ஏனால் எனக்கு மலைப்பிரதேசத்துல வண்டியில் போகணும் அப்படிங்கறது தான் வந்து ரொம்ப நாள் ஆசை ரொம்ப ஒரு அது ஒரு மாதிரி எனக்கு நிறையா இடங்கள் வந்துட்டு நிறைய நிறையா ப்ளேஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இங்கேப் போகலாம் அங்கேப் போங்க அங்கேப் போகலாம் இது இங்கேப் போ அங்கேப் போடா அது போடானு ஃப்ரெண்ட்ஸுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க ஆனால் நமக்கு இந்த வண்டி ஓட்டுறது இன்செஸ்சிட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லையே ஸோ அப்படினு நம்ம எங்கேருந்து போய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதைக் கேட்டு அங்கேப் போய் இங்கேப் போய் அங்கே வந்து இப்படி வந்து இப்படி போய் இப்படி போவதெல்லாம் நமக்கு பழக்கமே இல்லை நம்பளை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன நமக்கு என்ன தோணுச்சு நமக்கு இங்கே போகணுன்னு ஆசை நமக்கு இந்த கொடைக்கானல் போகணும்னு ஆசை அவ்ளோ தான் வண்டியில் அப்புறம் ஊட்டி அந்த ஹில் ஸ்டேஷன் போகணும்னு தான் ஆசை அவ்ளோ தான் மற்றபடி எனக்கு அவ்வளவா எந்த ஆசையும் கிடையாது வண்டியில் போகணுங்கிற ஒரு ஆசை நிறையா பேர் சொன்னது வந்துட்டு நிறையா பேர் நிறையா இடம் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் போனது கிடையாது கொடைக்கானல் போகணுங்கறது மட்டும் தான் ஆசை அந்த ஆசையை மட்டும் நிறைவேத்தினா அது பரவாயில்ல நான் நிறைவேற்றிருக்கேன் எனக்கு ஓகே மற்றபடி எனக்கு வண்டி வேறு எங்கையும் ஓட்டிருணும் அப்படிங்கற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை வண்டியும் அவ்வளவா ஓட்டவும் மாட்டேன் நான் ஸோ அதனால் அப்படியே அந்த மலையில் போனோம்னால் அது ஒரு மாதிரி ஜாலியாக ஜிலு ஜிலுன்னு வைப் வைபோடு ஒரு மாதிரி ஒரு ஒரு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே போனோம்னால் இன்னும் நல்ல ஜாலியாக இருக்கும் மலையில் போய்விட்டு வந்தோம்னால் ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை